எனக்கு மொழிபெயர்ப்புனா என்னதுன்னே முதல்ல தெரியாது சின்ன வயிசுலருந்து ஃபர்ஸ்ட்டு ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து நைன்த்து முடிய மொழிபெயர்ப்புனா என்னென்னே தெரியாது அப்புறம் தான் டென்த்தில் போய் தான் எனக்கு மிஸ் சொல்லிக் கொடுத்தாங்க மொழி பெயர்ப்புன்னா இதுலருந்து இதை தமில்லேருந்து இங்கிலீஷில் மாற்றணும் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க மொ தமிழில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லேருந்து நம்ம வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இங்கிலீஷ் மிஸ் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கும் நம்ம வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுத்துருக்கறாங்க ஆனால் இப்போ காலேஜுலலாம் போனால் தான் மொலிபெயர்ப்புன்னா இப்படி தான் பண்ணணும் போல் முன்னாடி இல்லை முன்னாடி முன்னாடி வாழ்ந்த கலைஞர்கள் வல்லுநர்கள்லாம் மொழிபெயர்ப்பதுனால தான் இப்போவும் எல்லாரோட மனசில் நின்றுட்ருக்காங்க இப்போ எல்லாரும் மொழிபெயர்ப்புல தான் இப்போ நம்ம உலகமே வாழ்ந்துட்ருக்கு எல்லாரும் மொழிபெயர்ப்பு எப்படின்னா மொழிபெயர்ப்புனு வேறு நாட்டில் வந்து ஒரு புலவர் வந்து ஒரு பாடல் பாடினாருனா அந்த பாடலை வந்து தமில்மொழிக்கி நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் அது பேர் தான் மொழிபெயர்ப்பு எனக்கு மொழிபெயர்ப்பு பண்ண அனுபவம் வந்து தமிழில் தான் ஏன்னா தமிழ் டெஸ்ட் எழுதும்போது தான் அது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லேருந்து நம்ம தமிழில் மாற்றறது அந்த மொழிபெயர்ப்பு நீங்கள் செய்ங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அது ஒரு அனுபவமாக இருந்துச்சு